எங்கள் கலாச்சாரத்தில் திருமண விழா மிகவும் சிறப்பாக தான் செய்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயித்தி ஐம்பத்தி மூணுகளில் கல்யாணம் செய்யும் பொழுது இவ்வளவு விரிவாக இல்லை இப்பொழுது இருக்கிற விரிவு விட மிகவும் குறைந்த அளவில் தான் செய்தோம் குறைந்தபட்சம் ஒரு பெண் வீட்டில் ஒரு ஏதோ இரநூறு பேர் மணமக்கள் வீட்டில் மணமகன் வீட்டில் ஒரு இரநூறு பேர் இது மாதிரி அழைத்து அதை ஒரு பொது இடத்திலே வைத்து காலை எழுந்து சுருக்கமாக முடித்து விடுவோம் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை தெரிந்தும் தெரியாதவர்கள் ஒரு நாள் பழகினால் கூட எல்லாத்தையும் அழைத்து கல்யாணத்தை கல்யாண மண்டபம் நிறைந்து காணப்படுகிறது இந்த மக்கள் எங்கேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் மிகவும் அதிகமான செலவுகள் செய்கிறார்கள் ஆடம்பரம் செலவு என்றால் அளவே கிடையாது அதிகமான உணவுகளை செய்து அதை கொண்டு வெளியே எறிகிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்து திருமண விழா என்றால் ஒரு மணமகன் ஒரு மணமகள் அவர்கள் சேர்ந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால் நான் இந்த சடங்களை சொல்வதை விட இதை சொல்வது சிறப்புன்னு நினைக்கின்றேன் எப்படி என்றால் நாம் கல்யாணம் செய்யும்பொழுது ஒரு பொது இடத்திலே வந்து ஒரு கோயில்லேயே திருமணம் செய்து கொண்டு உறவினர்களை பத்து இருவது பேர் வைத்துக் கொண்டு அங்கே நாம் திருமணம் தாலியை திருமணச் சடங்கை முடித்துக் கொண்டு பிறகு வந்து நாம் அதை வந்து ஒரு பொது மண்டபத்தில் வைத்து அங்கே நாம் ஒரு குறை குறைந்த ஏழைகளுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது பேருக்கு ஆயிரம் பேருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தேன் சொன்னால் அந்த ஒவ்வொரு ஏழையினுடைய குரலும் நம்ம வாழ்க்கையில் அவர் வாழ்த்துகின்ற வாழ்த்து நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் சிறப்பாக வளர்ந்து அவளுடைய அவளுடைய மேலும் மேலும் நம்மளை நம்மளையும் நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்பிக்கை அதை விட்டுவிட்டு ஆடம்பர என்னுடைய அது தவறானது என்று என்னுடைய ஆழ்ந்த கருத்து மிகவும் நன்றாக செய்யணும் இது வந்து எளிதாக செய்ய எளிதாக செய்தாலும் மீதி உள்ள பணத்தில் இது நம்ம ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே தான் இனி வருங்காலத்தில் நம்ம ஆன்மீகம் கலந்து நாம் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்மை நம் உற்றோர்களில் மட்டும் சாப்பிட்டுட்டு சென்றால் அது வாழ்த்து அது போய் சேராது அவளுக்கு சேராது அது வீண் செலவே தவிர நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பது கருத்து ஆகவே நாம் இன்னும் வருங்காலத்திலேயாவுது நாம் திருமணம் செய்யும்பொழுது சுருக்கமாக முடித்துக் கொண்டு மீதி பணத்தை அவளது மருத்துவ செலவுகளுக்கோ அல்லது படிப்பு செலவுக்கோ யாருக்கு படிக்க வைத்தால் கூட அவருடைய வாழ்த்து ஒவ்வொரு ஏழையினுடைய வாழ்த்தும் நம்முடைய குடும்பங்களுக்கு அந்த வாழ்த்தினால் மட்டும் நம் மிகவும் நமது வாழ்க்கை சிறப்படையும் நமக்கு சிறப்படைந்து நாம் மிகவும் நன்றாக வாழலாம் என்பது என்னுடைய கருத்து